எட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு மூணு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூணாயிரத்து நூற்றி இரபத்தி ஐந்து ஏழு லட்சத்தி எழுபத்து ஏழாயிரத்து நூறு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம்